மாணவர்களுக்கு வந்துங்க வங்கியை பற்றி நடத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா முதல்ல சேமிப்புனால் என்னன்னு சொல்லித் தரணும் அதுக்கப்புறம் வங்கியில் என்னென்ன மாதிரியான பரிவர்த்தனைகள் செய்கிறாங்க வங்கியில் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க எந்த இடத்துல பணத்தை கட்டுறது எந்த இடத்துலருந்து நம்ம பணத்தை வாங்குறது அதுக்கான செலான் ஃபில்அப் பண்ணுறது இதையெல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும் இது பாடமா எடுக்கும்போது அவிங்களுக்கு அங்க போயி எழுதுறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் வளர்ந்து பெரியவங்களா ஆகும் போது ஒரு தொழில் செய்யும் போது அந்த தொழிலுக்கான முதலீடு முதல்ல முதலீடு எவ்வளவு அதில் வந்து ஒர்க்கிங் கேப்பிட்டல் எவ்வளவு ஒரு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிறது எவ்வளவு அடுத்தது அதுக்கான முதலீட்டில் அவங்க கையில் எவ்வளவு பணம் போடுகிறாங்க வங்கியில் இருந்து எவ்வளவு வாங்கணும் வங்கியிலிருந்து வாங்குறது எப்படிங்கிறத கத்துக்கொடுக்குறதுனால அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருந்தா நம்மளோட இந்திய பொருளாதாரமும் அதிகமாகும்